எங்கள் பகுதியில பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் வந்த மாசு அடையுதுனு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தனா ரொம்ப தேங்கியிருந்தனால் அங்கேருந்து ஸ்மெல் எல்லா வரும் அதுமூலமாக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கப்புறம் பார்த்தனா குப்பைத்தொட்டி குப்பைத்தொட்டிலாம் பார்த்தனவைய எல்லா குப்பையுமே ஒன்றா போட்டிருப்பாங்க அதாது பிளாஸ்டிக்கு அந்தமாதிரி எல்லாமே மக்கும் குப்பை எது மக்காத குப்பை எது எல்லாமே வந்து ஒன்றா போட்டிருப்பாங்க அதுமூலமாக பார்த்தினா வந்து நிலமாசு படுது அப்புறம் எச்சில் ஒருத்தருக்கு வந்த டியூபர்குலோசிஸ்லாம் வந்து இருக்கும் அங்கே வந்து சும்மா ரோட்ல போகிறப்பயே வந்துதுன்னால் அவங்களுக்குல்லாம் எது உம் உடம்பு சரியில்லாது இருந்துச்சுனால் அவங்க பாட்டுக்கு எச்சை துப்பிட்டு போயிடுறாங்க அதிலலாம் நம்ம யாராக மிதிச்சுனாக்கோட வந்து குழந்தைங்கள்லாம் மிதிச்சால் யார் மிதிச்சாலும் பார்த்தனா அதிலருந்து நமக்கு வந்து நோய்வரும் அதுக்கப்புறம் பார்த்தனா பொதுக்கழிப்பறை அங்கே பார்த்திங்கனா வைங்களே சுத்தமாக இருக்காது பொதுக் கழிப்பறையை பார்த்தனாவைய அவங்க அவங்க போனாங்கனால் கூட வந்து கரெக்ட்டாக வந்து அது மெயின்டனட் பண் மெயின்டனன்ஸ் பண்ணாமல் இருக்குது அதை அதை மூலமாக பார்த்தனாக்கோட வந்து நம்மளுக்கெலாம் வந்து நோய் வரும் அந்தமாரிலாம் இருக்குது நம்ம வந்து அது எப்படியெல்லாம் வந்து நான் வந்து பாதுகாக்கலாம் அப்படினனா நம்ம வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்கள் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து இது இது பத்தின்னா சொன்னம்னால் அவங்க வந்து அதற்கு எந்தமாதிரிலாம் வந்து நம்ம இந்த எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த மாரிலாம் எடுத்து அந்த இடத்த வந்து கிளீனாக வச்சிக்குவாங்கள்